எங்கள் ஊரில் வந்து எப்போவுமே வந்து சந்தை வந்து சனிக்கிழம போடுவாங்க அப்போ வந்து நாங்கள் போய் எல்லாம் டேரெக்ட்டாக அங்கே போய் நாங்கள் வாங்க போவோம் அங்கே வந்து எப்படின்னா டேரெக்ட்டாக வந்து இந்த தோட்டத்துலருந்து கொண்டு வந்து அவங்களே வந்து விவசாயிகளே கொண்டு வந்து அங்கே காய்கறி கீரை அது இந்த மாரி எல்லாமே கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க இது வந்து நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டோ ஒரு பழமுதிர்ச்சோலையிலையோ நம்ம போய் ஃப்ரூட்ஸு இந்த வெஜிடேபிள்ஸு இதெலாம் நம்ம அங்கே போய் வாங்கும்போது அங்கே வந்து அவங்க ஃபிக்ஸ்டு ரேட்டாக அவங்க அவங்க கொடுக்குற ரேட்டை தான் நம்ம வந்து வாங்க முடியும் ஆனால் இவங்ககிட்ட வந்து நம்ம அவங்க அவங்ககிட்ருந்து வாங்குற ரேட்டை விடவே வந்து நமக்கு இவங்ககிட்ட நம்ம டேரெக்ட்டாக வாங்கும்போது குறைவாதான் இருக்கும் காய்லையும் வந்து எந் அந்த காய்கறிலையும் வந்து எல்லாமே ஆர்கானிக்காக நல்லா எந்த ஒரு மருந்துமே போடாமல் நல்லா ஒரு ஆர்கானிக்கான காய்கறி கீர தான் நமக்கு வந்து அவங்ககிட்ருந்து நம்ம வாய்ங்க்கலாம் அதற்கப்பறம் இந்த மளிகை பொருள்னு சொன்னால் பருப்பு புளி இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ப அவங்ககிட்ட நம்ம வந்து டேரெக்ட்டாக வாங்கும்போது நம்ப கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு வந்து வாய்ங்க்கலாம் ஹோல்சேலாக நம்ம வாங்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் ரேட் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகதான் கொடுப்பாங்க அதுவே சூப்பர் மார்க்கெட்னு போனால் நம்ம வந்து அங்கே ஃபிக்ஸுடு ரேட்டாக வச்சிருப்பாங்க பேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே நல்லாருக்கும் எங்கள் ஊரில் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது அவங்க எல்லாமே நல்லா பேக் பண்ணி நல்லா நீட்டாகதான் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆனால் ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அவங்ககிட்ட